ஆ வணக்கண்ணா கார்த்திகேயனா அண்ணா என்ன ஃபுட்டு இருக்குது நான்வெஜ் தான் சாப்பிட்டேன் வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி இருக்குது வெஜ்ஜில் என்ன ஐட்டம் இருக்குது ஓகே ஓகே

ஆ ஓகே ஓகே ஸோ இட்லிக்கு தொட்டுக்க வேறு என்ன என்ன ஐட்டம் இருக்குது ம் ம் கோதுமை தோசை அவைபுளா சரி ஓகே சார் ஓகே இட்லி ரேட் எவ்வளோ வருது இட்லி ஆ சரி ஓகே தோசை என்ன ரேட்டு வருது தோசை நாற்பதா

அப்போ தோசையில் ஆனியன் தோசையில் ரெண்டு ஆர்ட்ரு போட்டிருங்க வடை ஐட்டங்களெலாம் இருக்கா சரி சரி பருப்பு வடையில் ரெண்டு ஆட்ரு போட்டுருங்க என்ன பில்லு வரதுன்னு சொல்லி மெசேஜ் போட்டுருங்க ம் சரி சரி ம் ஓகே ம் ஓகே ஓகே

ரைட் தேங்க் யூ ம் இதா கேட்குறேங்க வேறு மாதிரி கேட்குறேங்க வேறு ஆள் கேட்குறேங்க